எங்கள் தோட்டத்தில் நான் வா வாழை போட்டோம்னா வாழைக்கு வந்து அதில் ஒரு பூச்சி விழுகும்ங்க அதில் வண்டாட்டம் வரும் அதில் வாழை இது தண்டில் அதுக்கு உப்பு உரம் எல்லாம் போட்டு அதையும் சரி பண்ணிடுவோம் அப்புறம் தென்னை மரத்தில் அது ஒரு வண்டு வரும்ங்க அதுவும் தென்னைமரத்துக்கு அதுக்கு மறுபடியும் தென்னை மரத்துக்கு மருந்து ப போடுவோம் அதுக்கு அதுக்கு போடுவோம் அப்புறம் இந்த வெண்டைக்கா அதுக்கும் இந்த வெட்டிக்கிளி அது வந்து போய் உக்கார்ந்து உக்கார்ந்து அந்த தழையெல்லாம் தின்று அது புழு அது வந்து காய் விடாமல் பார்க்குது அதுக்கும் மருந்து அடிப்போம்ங்க அதுக்குண்டான மருந்து கலப்பு உரம் அது என்ன மருந்தெல்லாம் இருக்குது அதுக்கு அடிப்போம் அப்புறம் கத்தரிக்காய் போட்டால் கத்தரிக்காயிலும் புழு விழுகுங்க அதில் ஓட்டை விழுகும் ஓட்டைக்கு அதுக்கு உண்டான மருந்து வந்து அதுக்கு அடிப்போம் கத்தரிக்காய்க்கு தக்காளின்னா அது மழையிலே அழுகிப்போகும் நிலத்துல கீழே படுறதுனால அதுவும் அழுகிப்போய் அதுக்கு வந்து ஒரு குச்சியை நட்டு வெச்சு அதுக்கு பராமரிப்பேன் அதுக்கு கரெக்டாக பராமரித்து தக்காளிக்கு ஏம அதுக்கும் புழு விழுந்துருங்க அதுக்கு கரெக்ட்டா அது ஏதோ ஒரு இந்த இதை சாப்பிடுங்க எலி சாப்பிடும் என்ன வேணுனா சாப்பிடும் அதுக்கு அதுக்கு உண்டான மருந்த எல்லாம் அடித்து அதையும் பராமரித்து நல்லா பராமரித்திருவோங்க அதுக்கும்